எங்கள் ஊர் சைடு வந்து தவுட்டுக்குருவி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நிறையா வரும் எங்கள் ஊர் வந்து கிராமமாக எந்த ஒரு பஸ்ஸு வண் லாரி அந்தமாதிரி எதுவுமே இருக்காது காலையில் ஏழுந்திச்சோம்ன்னா என்ன ரெண்டு ஸ்கூல் வேன் வரும் அப்புறம் பால்காரவங்க வருவாங்க அவ்வளதான் மற்றபடி வந்து ஃபுல்லன் ஃபுல் நாங்கள் வாழ்றது வந்து இயற்கையோடு இயற்கையாக வாழ்றோமா ஃபுல்லாக இந்த பேர்ட்ஸ் தான் காலையில் எல்லா குருவியும் வந்துடும் நான் எங்கள் அம்மா வந்து அரிசி கொஞ்சம் போடுவாங்க ரெகுலராக அணில் குருவி காக்கா இதெல்லாம் நிறைய வருமா சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி மரம் தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் வேப்ப மரம் புங்கை மரம் அரச மரம் அப்படின்னு நிறைய மரம் இருக்கும் ஸோ அதனால குருவிகள் நிறையா வந்து ஸ்டே பண்ணுற ப்ளேஸாக ஆகிட்டு எங்கள் வீடு குருவி எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சி தான் நாங்கள் இருக்கிறோம் பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு வேன் வரும் அது வந்து காலை நேரத்தில் அழைச்சிட்டு போகும் ஈவினிங் வந்து விட்டுறத்துக்காக வரும் அவ்வள தான் மற்றபடி வந்து எதுவும் கிடையாது பொல்யூஷன் ஒரு மாசாயிட்டு அப்படிங்கறத்துக்கே வேலை இருக்காது எப்போயுமே வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இந்த பறவை சத்தத்தோடய மக்கள் சத்தம் குழந்தைகள் சத்தம் இப்படி தான் இதுதான் கிராமன்னா இது தான் வேறே ஒன்றும் கிடையாது எங்களுக்கு வந்து எந்த ஒரு எமெர்ஜென்சி அந்தளவுக்கு வராது ஏன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு வேலை வேலை செய்பவர்களாக இருக்கிறோம் அதனால் வந்து அந்த அளவுக்கு எதுவும் வராது அப்டி வந்தாலும் நாட்டு வைத்தியங்கள்லாம் நான் நிறைய பாட்டியெலாம் இருப்பாங்களா அவங்க சொல்லுவாங்க அது மூலிமா நாங்கள் வந்து க்யூர் பண்ணிப்போம் ஸோ அதனால எங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து நிறையா வர்றது எங்கள் சைடு வந்து அதிகமாக உள்ளது வந்து தவிட்டுக் குருவின்னு சொல்லுவோம் அது எப்படின்னா வந்து தவிடு கலரில் இருக்கும் அந்த கலரில் இருக்கும் நிறையா வரும் ஆனால் முன்ன வ முன்ன முன்னாடி வந்து நிறையா வந்துட்டுருந்துது ஆனால் இப்போ வந்து கம்மியாக தான் வருது ஏன்னு தெரியல அதுக்கு மீனிங் ஆனால் வந்து நிறையா அந்த குருவி தான் எங்கள் சைட் நான் பார்த்துருக்கேன் எல் அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு குருவியாக வந்து பார்த்ததில்ல வந்ததுன்னா கூட்டமாக தான் வரும் கூட்டமாக போகும் நல்லா இருக்கும் அது வரும் போது அது கத்துறது அது அரிசிலாம் போட்டால் சாப்பிடுதா அதை பார்க்குறது நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க இங்கே பார் குருவி வந்துருக்கு அரிசி சாப்பிடுது அப்படின் சொல்லி அதை மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எங்கள் நிலம் இருக்குது அங்கே வந்து ஜில்லுன்னு போர் தண்ணி எங்கள் அப்பா போய் மோட்டார்லாம் போட்டு விடுவாங்களா அதில் போர் தண்ணி வந்து நல்ல ஜில்லுன்னு வந்துட்டுருக்கும் அந்த ஒரு சில்னஸ்க்காக வந்து பேர்ட்ஸ்லாம் எங்கே இங்கே அரிசி சாப்பிட்டுட்டு அங்கே போய் தண்ணி குடிக்கும் அதை மாதிரி அது மாதிரி எங்கே அம்மாவும் அரிசி வைக்கும் போது பக்கத்தில் வந்து தண்ணி வச்சிடுவாங்க ஒரு சின்ன கிண்ணத்துதில் அது அரிசி சாப்பிட்டுட்டு அது போய் தண்ணி குடிக்கும் கிராமத்தில் உள்ள வசதின்னா வந்து எல்லாம் இருக்குது எல்லா வசதியும் உண்டு பறவை சத்தம் கிளி புயல் புறா எல்லாம் வரும் மெயினாக வந்து தவிட்டுக் குருவியும் தாண்டி வந்து என்ன வருது அப்படின்னா மயில் வரும் நிறைய மயில் வரும் எங்கள் வீடு ஓட்டு எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு அந்த ஓட்டு மேலே ஏறி அது பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாது அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணி வைக்கும் இற தேடி தான் வரும் அதுவும் என்ன சாப்பாடு தான் தேடி வருது அப்டி நைசாக ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் நிலமா ஸோ அதனால வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டு கிட்டயே வர்றா மாதிரி இருக்கும் எப்போ ஏ என்னென்னா நம்ம மயில் இ இந்த தவிட்டு குருவிலாம் நாங்கள் வீட்டில் வச்சி வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஏன்னா கரெக்டாக வந்துரும் டைமுக்கு வந்துரும் வந்து அது வந்து சாப்பிட்டுட்டு போகும் ஸ்னாக்ஸ் எதாவது ஒன்று அதுக்கு பூச்சி அந்தமாதிரி எதாவது ஒன்று இருந்துதுன்னா அதை வந்து சாப்பிட்டுட்டு போகிறது எங்கள் வீட்டு மேலே ஏறி உட்காந்துக்கும் மரத்தில் ஏறிக்கும் போட்டு அந்த கிளைய போட்டு உழுக்கும் ஓட்டில் ஏறி நாங்கள் அதை சூன்னு விரட்டக்கூட மாட்டோம் ஆனால் நாங்கள் எதாவது ஒரு சவுண்டு தெரியாமல் போட்டுட்டோன்னா அந்த பயத்தில் என்ன பண்ணணுன்னா அது பாட்டுக்கு பறந்து ஓடி ஓடெல்லாம் கலத்து வச்சிடும் ஆனால் மழை வந்துதுன்னா அந்த ஓடு என்னாகும் அப்டி தண்ணி மழை தண்ணி வீட்டுக்குள்ள பட்டு வீடு ஃபுல்லாக நனஞ்சி போயிடும் ஜில்லுன்னு ஆகிரும் ரொம்ப ஒரு மாதிரி சில்னஸ்ஸாகிடும் ஸோ இந்த மாதிரி அட்டகாசெல்லாம் இந்த பறவை பண்ணும் அதுவும் மயில் அட்டகாசம் பெரிய அட்டகாசம் மயில் குருவி காகம் எங்கள் ஊரில் காகம் கரைக்காத நாள் இல்லை விடிஞ்சா போதும் அது சத்தத்தில் தான் நாங்கள் ஏழுந்திரிக்கிறதே அப்புறம் கோழி சவுண்டு நல்லாயிருக்கும் காலைலே அது தான் எங்களுக்கு அலாரம் எங்களுக்கு மொபைல்லாம் அலாரம் கிடையாது எங்களுக்கு வந்து கோழி சவுண்டு தான் அதுவும் அந்த பால்காரங்க அந்த பால் சவுண்டு அது தான் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சவுண்ட்லாம் இல்லாமல் ஒரு நாள் இருந்தால் ஒருமாதிரி இருக்கும் எப்போடா நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிட்டு திரும்ப எப்போடா நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்னு எங்கள் வீடு வந்து திண்ண வச்ச ஓட்டு வீடாக உண்மையில் செம்மையாக இருக்கும் காலையில் ஏழுந்திச்சி கொஞ்ச நேரம் சாணம் தெளித்து போட்டு கூட்டி கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த திண்ணையில் கொஞ்சம் நேரம் உட்கார்றது உட்காரும் போது நம்ம அமைதியாக உட்காந்து ரசித்து பார்த்தோம்ன்னா எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம் உணரலாம் அந்த பறவைங்க என்ன பண்ணுது எங்கேருந்து வருது எப்படி வருது என்ன சாப்பிடுது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து உணர்ந்து பார்க்கலாம் அந்த அந்த உணர்ந்து பார்க்குறோமே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் நமக்கு அதுக்கெலாம் நமக்கு ஒரு டைம் வேணும் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் எதுவுமே இல்லை அது மாதிரி எதுவுமே பார்க்குறதில்ல ஆனால் நாங்கள் இன்னமும் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் அது எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் இருக்குதுன்னா அது மிகப்பெரிய வரம் தான் சொல்லுவோம்